ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்டம் மாற்றம் முறையில் அதிகளவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் வந்துச்சு பொருளாதாரம் வந்தங்காட்டி மக்களெல்லாம் சேர்ந்து நெல் வாழைப் பழம் பட்டு பருத்தி மஞ்சள் தேங்காய் அப்புறம் கரும்பு இது போன்ற பயிரெல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க உற்பத்தி பண்ணி பொருளாதாரத்தை வளர்க்கணுன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து மஞ்சள் ரொம்ப அதிகமாகவே விளையுது மஞ்சள் விளையங்காட்டி ஈரோட்டுக்கு வந்து மஞ்சள் நகரம்னு பேரும் வைச்சாங்க அதில் மிகப்பெரிய சந்தையுமே இங்கே தான் இருக்குது மஞ்சள் சந்தையும் இங்கே ஈரோட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பட்டு உற்பத்தியில் வந்து ரொம்பவுமே கொ அதிகளவு உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி ஏற்றுமதியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈரோடு மாவட்டத்தில் அதனால் நெசவுத் தொழில் வந்து இங்கே அதிகளவில் பேசப்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கட் உட்கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா த நிறையா விதமான கோயில்கள் இருக்குது பூ பூங்காக்கள் இருக்குது சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் அதில் ஒரு எடுத்துக்காட்டு பண்ண திண்ட திண்டல் முருகன் கோயில் இருக்குது இது வந்து அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது நூற்றி எழுவத்தெட்டு தலங்களும் வச்சுருக்காங்க அப்புறம் பூங்கான்னு பார்த்தா வஉசி பூங்கா இருக்குது வேறு மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறங்காட்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சுடுச்சு